இப்போ பார்த்தீங்கனா எங்கள் கிராமப்புறங்களில் வந்து ஆடுபுலி ஆட்டம் பதினஞ்சி கல் வச்சு மூணு நாயின்னு சொல்லுவாங்க மூணு அதுவும் கல்லுதான் நாயின்னு சொல்லுவாங்க வச்சு விளையாடும்போது அந்த விளையாட்டுல வந்து ஏழு கல் வந்து வெட்டாக கொடுத்துருவாங்கங்க எட்டு கல்லில் மூணு நாய் அடைக்கணும் ஒரு இதில் வந்து அடைக்கணும் அந்த விளையாட்டு விளையாடும்போது மூளைக்கு வேலை நல்லா கொடுக்குங்க இந்த விளையாட்டுல வந்து சிறு வயதில் நானும் நிறைய விளையாடிருக்குறேங்க இன்னும் நான் விளையாட்றதுக்கு கரெக்டான தொணை இருந்தால் நான் விளையாடுவேன் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லைங்க அதே நேரத்தில் வந்து கிராமப்புறத்தில் இருக்கற சிறுவர்கள் கொ குழந்தைகள் வந்து சையாம்பட்டின்னு சொல்லுவோங்க எங்கள் வார்த்தையில் ஏன்னா நொண்டி அடித்துட்டு ஒரு சின்ன தட்டையான ஒரு பட்டையான ஒரு கல்லை போட்டு ஒன்றாம்பெட்டி ரெண்டாம்பெட்டி இந்தமாதிரி தாண்டி தாண்டி பூமாலை போடுவாங்க இந்தமாதிரி அதை ஒரு விளையாட்டு வந்து உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்குங்க ஆனால் இந்த ஆடுபுலி ஆட்டம் வந்து மூளைக்கும் பயிற்சி கொடுக்குங்க அப்பறம் இந்த கபடி விளையாடுறதால உடல் ஆரோக்கியம் ஏற்படுங்க